ஆ சொல்லுங்க ஆமாம் கேட்டிருந்தேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இடம் இருக்குது ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர்ஸ் வைக்கலான்னு இருக்கோம் ரோஸ்ஸு ரோஸ் மட்டும் இருக்கா வேறு ஏதாச்சும் ஃப்ளவர்ஸ் இருக்கா ஒரே கலரில் இருக்கா இல்லை வேறு வேறு கலரில் இருக்கா கொஞ்சம் ஆ ஓகே ஆ அப்படியா எப்படி நல்லா இருக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா எல்லாம் ரேட் எவ்வளோ வரும் மேம் ஒ ஒரு ஒரு ஃப்ளவரோடய ரேட் எவ்வளோ வரும் ஒரு ஃபைவ் ஃப்ளவர் செடி வாங்கணுன்னால் எவ்வளோக்கு தருவீங்க ஐம்பது ரூபா தான் குறைப்பீங்களா எக்ஸ்ட்டா குறைக்க மாட்டீங்களா

அஞ்சு செடி வாங்குகிறோம்ல அஞ்சு செடி வாங்குகிறோம்ல இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல அப்படியா அப்படியா ஓகே நாளைக்கு ஈவ்னிங் வரோம் நாளைக்கு ஈவ்னிங் வரோம் ம் தேங்க் யூ நன்றி